ஹலோ கார் ஏஜென்சிங்களா ரமேஷுங்களா ரமேஷ் கொஞ்சம் சேத்துபட்டு வரைக்கும் வரீங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் வரீங்களா எத்தனை மணிக்கு வருவீங்கோ நான் வந்து அங்கே நைட்டு ஒரு மணிக்கு இல்லை பன்னெண்ட்ரை மணிக்கு இப்போ நீங்கள் ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டீங்கனாக்கா நான் பத்து மணிக்கு பதினொறு மணிக்கெலாம் நான் அங்கே இருக்கணும் நான் ரெண்டு மூணு மணிக்கெலாம் சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போயிடுவேன் அதனால் கொஞ்சம் வந்து இழுட்டுன்னு போகிறீங்களா இங்கே சேத்துபட்டுக்கு வந்துடுங்க சர்ச்சான்டயே நிற்கிறேன் சர்ச்சான்டை இருந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இதுவில் விட்ருங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டேயே விட்ருங்க நான் அங்கே இருந்து அப்டி போயிடுணும்ப்பா ரெண்டு மணிக்கெலாம் நான் அங்கே இருக்கணும்ப்பா கொஞ்சம் வாங்கோ